சமையலில் நான் ஒரு ஒரு மணி நேரம் செலவிடுவேன் அதில் அது வந்து சாதம் குழம்பு கூட்டு பொரியல் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு ஒரு மணி நேரம் நான் செலவிட விரும்புவேன் ரெசிப்பியின் சிக்கலான அதாவது உணவோடய சிக்கலான தன்மை தெரிஞ்சிக்காமல் நான் முதல் தடவை சமைத்த உணவு பேயர் வந்துட்டு காளான் பிரியாணி அது அதை அந்த உணவு தான் நான் வந்துட்டு சமைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துகிச்சி நான் சோறு குழம்பு கூ கூட்டு பொரியல் இது எல்லாமே வைக்க ஒரு மணி நேரம் செலவிடுவேன் ஆனால் காளான் பிரியாணி அதுமட்டும் அந்த ஒரு ரெசிப்பி அந்த ஒரு உணவு மட்டும் என்ன செய்கிறதுக்கு எனக்கு ஒருமணி நேரத்துக்கும் மேலே ஆச்சு அதுதான் நான் ரொம்ப சிக்கலாக ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட்டு செய்ய தெரியாமல் ஒரு முயற்சித்த ரொம்ப நேரம் எடுத்துகிட்டேன் உணவுனா அது காளான் பிரியாணி தான்